நமக்கு நிறையா ஓய்வு நேரமெலாம் இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஓய்வு நேரங்களில் வந்து நம்ம வந்து சுற்றுலா போவோம் இல்லையா சுற்றுலா போவோம் அது வந்து எப்படி போவோம் அப்படின்னா ஃபிரண்ட்ஸ்ங்க கூட போவோம் இல்லைனா குடும்பத்துகூட போவோம் நான் வந்து எங்கள் குடும்பத்துகூட தான் நிறையா சுற்றுலாயெலாம் போயிருக்கேன் என்ன ஊரென்னு பார்த்தோம் அப்படினா கேரளா அப்புறம் ஊட்டி கொடைக்கானல் இது மாதிரிலாம் ஃபிரண்ட்ஸ் கூடயெலாம் போயிருக்கேன் என் ஃபேமிலி கூட குடும்பத்துக்கூட வந்து தஞ்சாவூர் கங்கைகொண்ட சோழபுரம் கல்லணை இதுபோல் கோயில்கள் உள்ள இடம் இது மாதிரிலாம் போய் சுற்றுலா செஞ்சுருக்கேன் அங்கே போய் பார்த்தோம் அப்படினா ஃபேமிலி கூட போகும்போது அந்த இடத்தலாம் பார்க்கும்போது ஒரு இயற்கையாக அழகா நிறைய கோயில் சிற்பங்களெலாம் அமைந்திருக்கும் தஞ்சாவூர் எடுத்துகிட்டோம் அப்படினா அங்கே இருக்கிற தஞ்சை பெரியகோவிலே அங்கே தான் அதில் வந்து நிறைய சிற்பங்களெலாம் இருக்கும் அது வந்து ஓவியங்கள் சில அப்படிதான் இருக்கும் சிற்பங்கள் அதுக்கு அப்புறம் அதில் வந்து நிறையா அந்த ஓவியங்களை பார்த்து நமக்கு அந்தக்காலத்தில் சேரர் சோழரெலாம் வந்து கோயில் கட்டியிருக்குறது தஞ்சாவூர் தான் நம்மளோட பாரம்பரியமான கோயில் அப்படின்னு சொன்னாலே அது தஞ்சாவூர் தான் தஞ்சாவூரில் வந்து இன்னும் நிறையா கோவிலெலாம் இருக்குது இருந்தாலும் தஞ்சை பெரியகோயில் அப்படினா அது வந்து ஒரு இயற்கை அங்கே உள்ள இடங்கள் ஒரு இயற்கையாக இருக்கும் அந்த தெய்வமும் கொஞ்சம் நல்லா பார்க்க ரசிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் இது மாதிரி குடும்பத்துக்கூட போகும்போது நல்லாவும் இருக்கும் அப்புறம் வந்து கங்கைகொண்ட சோழபுரம் எடுத்துக்கிட்டால் அங்கே வந்து நந்தியெலாம் இருக்கும் அதெலாம் பார்க்குறது அப்புறம் கல்லணையில் வந்து இந்த ஆறு இதெலாம் இருக்கும் கல்லணையில் கல்லணையில் வந்து பார்த்திங்ன்னா காகா வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி அந்த ஜக்கெலாம் வச்சு அந்த கதை இருக்கும் அந்த கதை அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அங்கே நிறையா சுற்றி பார்க்குறதுக்குலாம் நிறையா இடங்களெலாம் இருக்கும் அணைகள் இருக்கும் அது மாதிரிலாம் இருக்குது அப்புறம் ஃபிரண்ட்ஸ் கூட வந்து ஊட்டிகெலாம் போயிருக்கேன் ஊட்டி போ ஊட்டி கொடைக்கானல் ஊட்டி அப்படினா அது வந்து மலைப்பிரதேசமெலாம் இருக்கும் நிறையா அங்கே வந்து அதிகமாக இப்போ உள்ள திணைகளெலாம் குறிஞ்சி இது மாதிரிலாம் வந்து மலைப்பகுதிகளெலாம் இருக்கும் அது தான் வந்து ஊட்டியெலேலாம் ஒரு மலை பகுதியாக இருக்கும் அங்கே ட்ராவல் பண்ணும்போது அது வந்து ஒரு தனி சுகமாக நல்லா இருக்கும் அந்த ட்ராவெலிங்கெலாம் அது ஒரே குளிர் பிரதேசமாக இருக்கும் அப்புறம் அந்த தேயிலை தோட்டம் அப்புறம் அந்த காஃபி தயாரிக்கிறது அப்புறம் சாக்லெட்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பேக்ட்ரியெலாம் இருக்கும் அதெலாம் போய் பார்த்தோம் அப்படினா இன்னும் சூப்பராக இருக்கும் ஊட்டியில் வந்து அப்புறம் நிறையா பூங்காவும் இருக்கும் இது மாதிரி பூங்கா செடியெலாம் வச்சு அங்கே நிறையா தேயிலை தோட்டம் ரோஸ்சு அந்த மாதிரி கார்டன் மாதிரி அமைச்சி அங்கே நிறையா பூங்காயெலாம் இருக்கும் அதை போய் பார்த்தாலும் அதெலாம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாகவும் நல்லா இருக்கும் மன அமைதியையும் கொடுக்கும் நான் பிரண்ட்ஸ் கூட போனால் அவங்க கூட கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கலாம் அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா கேரளா கேரளாவை எடுத்துகிட்டோம் அப்படினா அங்கே மூணாறு அதெலாம் இருக்கும் அந்த ஊரெலாம் போனால் நல்லா இருக்கும் அங்கே வந்து இந்த ஃபயர் அந்த மாதிரி வச்சு ஃபயரை நடுவில் வச்சு சுற்றி என்ஜாய் பண்ணுறது அந்த மாதிரிலாம் அங்கே நல்லா இருக்கும் கேரளாவில் அப்புறம் கேரளாவில் காப்பி தூள் டீ அங்கேயும் நல்லா இருக்கும் கேரளா அப்படினா பெண்கள் அந்த அழகை குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அங்கே நிறையா அழகு சாதன பொருட்கள் அதெலாம் இருக்கும் பார்க்குலாம் கேரளாவும் மலை பிரதேசம் அந்தந்த அதை சார்ந்தது தான் அதுவும் நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா இங்கே நம்ம ஏரியாவில் பார்த்தோனா பீச்சு கோயில் இந்த மாதிரிலாம் போய் சுற்றி பார்ப்போம் பீச்சுக்கு போனோம் அப்படினா பீச்சில் வந்து ஐஸ் கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே உக்காந்து அந்த அந்த கடல் அலைகள் அப்புறம் அந்த இயற்கையான அந்த காற்று அந்த இப்போ தரங்கம்பாடியெலாம் பீச்சு இருக்கும் அந்த தரங்கம்பாடியில் எடுத்துகிட்டோனால் அங்கே வந்து ஓசோன் காற்று வரும் அதை சுவாசிக்கிறதுனால நமக்கு வந்து உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அந்த மாதிரி நிறையா இயற்கை காற்று வட்டமாக இருக்கிற இடத்துல போய் நம்ம பிரண்ட்ஸ்ங்க கூடயோ இல்லை ஃபேமிலி கூடேயோ கொஞ்ச நேரம் உக்காந்து பேசிவிட்டு இருந்தால் நமக்கு மனசு மன அமைதி கிடைக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பீச்செலாம் போய் பார்த்தோம் அப்படினா நல்லா இருக்கும் அந்த அலைகள் ஓசை அதெலாம் வந்து நல்லா இருக்கும் அங்கே போய் உக்காந்து நம்ம கொஞ்ச நேரம் நம்ம மனசை விட்டு பேசும்போது நம்ம ஒரு மனசு ரிலாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு மன அமைதி அந்த மாதிரி இருக்கும் அந்த இடத்துலுலாம் இல்லை ஃபேமிலி கூட போனானாலும் அதுக்குள்ளே அந்த ஒரு இடத்துக்குள்ள தத்துவத்தை அதுக்குள்ளே அர்த்ததெலாம் சொல்லி புரிய வைப்பாங்க இங்கே இந்த இது ஃபேமஸ்ம்மா இங்கே போனால் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேச வைப்பாங்க அதனால போய் சுற்றுலா போக்குவரத்துனால் ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து ரொம்ப வீட்டில் எங்கே பார்த்தாலும் ஸ்கூல் போவது காலேஜ் போவது வீட்டில் இருக்கிறது இந்த மாதிரி நம்ம டெய்லி ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தோம்னால் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இதே பிரீயாக நம்ம போய் கொஞ்ச நாள் லீவு விட்டாங்க அப்படினா பிரீயாக போய் சுற்றுலாவெலாம் போய் சுற்றி பார்த்தோம் நிறையா ஊருக்கு போகிறோம் பூம்புகார் போனோம்னால் அங்கே பூம்புகார் பீச்சு கண்ணகி கோவலன் இவங்களோடய வாழ்க்கை வரலாறு அந்த கதைலாம் இருக்கும் அப்புறம் மேட்டு மதுரை போனோன்னால் அங்கே மதுரை மீனாட்ச்சி அம்மன் கோயில் அதெலாம் இருக்குது இது மாதிரி நிறையா ஊரெலாம் இருக்குது இல்லையா நிறையா ஊரெலாம் இருக்குது அங்கெலாம் போய் சுற்றி பார்த்தோம் அப்படினா இப்போ சிதம்பரத்தை எடுத்துக்கிட்டால் அங்கேயே நடராசன் கோயில் அதெலாம் இருக்குது திருக்கடையூர் எடுத்துக்கிட்டு அபிராமி கோயில் அந்த மாதிரி நிறையா அற்புதமான கோயில்கள் இருக்குது அப்புறம் நிறையா இன்னும் கோயில்களெலாம் நிறையா இருக்குது அது மாதிரி நம்ம இயற்கையான நிறையா இடங்களும் இருக்குது சுற்றுலா பயணம் செல்வதுக்கு நிறையா இடங்களெலாம் இருக்குது கடலூர் போகலாம் இந்த மாதிரி பீச்சு சுற்றுலா பயணமெலாம் செல்லும்போது மைசூர் இந்த மாதிரி இடலாம் வந்து சூப்பராக இருக்கும் ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில்தான் அப்துல்கலாம் பிறந்துருக்கார் அந்த ஊரில் போய் பார்த்தோம் அப்படினா அங்கே வந்து பாலம் இருக்கும் கப்பல் போகிற மாதிரி ட்ரெயின் போகிற மாதிரி அந்த மாதிரி பாலமெலாம் இருக்கும் பாம்பன் பாலம் அதெலாம் வந்து இப்போ கன்னியாக்குமரியை போய் பார்த்தோம் அப்படினா அங்கே வந்து நடுவில் திருவள்ளுவர் சிலை இருக்கும் சுற்றி கடலாக இருக்கும் அதெலாம் போய் பார்த்தோம் அப்படினா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வும் அப்புறம் நிறைய நடக்க கூடிய அங்கே இருக்கக்கூடிய செய்திகளையும் தெரிஞ்சுக்குலாம் அங்கே அந்த ஊர் எப்படி உருவானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையெலாம் தெரிஞ்சுக்குறத்துக்கே ரொம்ப நல்லா இருக்கும் இதனாலவே நம்ம சுற்றுலா போனோம் அப்படின்னா எப்பொழுது நாங்கள் இது மாதிரி காலேஜ் ஸ்கூல் வரோம் அப்போ நமக்கு லீவு கிடைக்கும் போது இது மாதிரி சுற்றுலாவுக்கெலாம் நிறையா சுற்றுலா அந்த மாதிரியெலாம் ஊர் ஊராக போய் ஒரு டுர் மாதிரி போகணும் அப்படினா நமக்கு ஒரு மனமகிழ்ச்சி இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஃபிரண்ட்ஸ்ங்க கூட ஷேர் பண்ணிண மாதிரியும் இருக்கும் ஃபேமிலி கூட பேசின மாதிரி ஃபேமிலி கூடேயும் நல்லா பேசிக்கலாம் வீட்டில் பேசுவோம் இருந்தாலும் இந்த மாதிரி சுற்றுலா பயணங்கள் ஊர் ஊராக ஊர் ஊராக போய் பார்க்கும் போதும் அங்கே உள்ள விஷயங்கள நம்மள்கிட்ட பெற்றோர்கள் வந்து நம்மகூட பரிமாறுவாங்க இல்லயா அங்கே அதுவும் நமக்கு வந்து ரொம்ப ஆர் கேட்க ஆர்வமாக இருக்கும் ரொம்ப ஜெ ஜாலியாகவும் இருக்கும் இது மாதிரி நம்ம எல்லா இடத்துக்கும் போய் இருக்கிற டைமை வேஸ்ட் ஆக்காமல் எல்லா சுற்றுலாவையும் பயன்படுத்திகிட்டோம் அப்படினா எல்லா சுற்றுலாவையும் பயன்படுத்திகிட்டோம் அப்படினா நல்லா இருக்கும்